இந்தியாவில் எல்லா இடத்திலையும் ஃபேஷன் ட்ரெண்டுகளா ஹாலிவுட் டோலிவுட்டு பாதித்துள்ளதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதித்துள்ளதுன்னுலாம் சொல்ல முடியாது வளர்ச்சி அடைந்துள்ளது தான் சொல்ல முடியும் ஆடை அலங்கரிங்க அலங்காரத்துக்காண்டி சில படங்கள்லாம் வந்திருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் பரதேசி இந்த மாதிரி படங்கள்லாம் ஆடை அலங்கதரு அலங்காரத்திற்கான படங்கள் அந்த குந்தவை பொன்னியின் செல்வன்ல குந்தவை கட்டுற கேரக்டரு அதுதான் ராஜராஜசோழன் கேரக்டரு எல்லாம் பார்த்திங்கன்னா ஆடை ஸ் ஆடையில் வந்து பார்த்திங்கன்னா சற்றென வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் எப்படி அணிஞ்சிருந்தாங்க இந்த காலத்தில் எப்படி அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தில் பதிவு பண்ணியிருப்பாங்க பட்டு இருந்தாலும் என்ன சொல்கிறது ஆடையெலாம் சரியாக புரிஞ்சிப்பாங்கனு தான் சொல்ல முடியும் அது மாதிரி யாத்திஷைன்னே ஒரு படம் வந்தது அந்தப் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி மக்கள் இருந்தான் அப்படிங்கிறத அந்தப் படம் சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஆடை வடிவமைப்பு இதெலாம் சரியாக பொருந்தி போயிருந்திருக்கும் ஒரு படத்தில் வந்து காமிக்கிற ஆடையை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க முயற்சித்தது பார்த்திங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெலாம் இல்லை நம்ம அதில் மெனக்கிட்றதுலாம் இல்லை ஆனால் ஆடைகள் நிறையா வந்திருக்குது பேஷன் ஷோவில முதல்கொண்டு இப்போ ஆடையில் ஒவ்வொரு துணியிலையும் பார்த்திங்கன்னா இப்பயும் பார்த்திங்கன்னா நான் நிறைய நிறையா துணிகள் வந்துருச்சிங்க ஆமாம் ஆடைகள்லாம் நிறையா வந்துருச்சிங்க மக்கள் வந்து பார்த்தன்னா சரியா அதது பயன்படுத்தி என்னது யூஸ் பண்ணுறாங்க ரமேஸ் திரைப்படத்திலையும் அவங்க கதாப் பாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி சில உடைகளை வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்க அணிஞ்சிக்கிறாங்க சிலது பொருந்தி போகுது சிலது பொருந்தாமல் போகுது அது பாலிவுட்லையும் சரி டோலிவுட்லையும் சரி பாதித்துள்ளது என்றெலாம் சொல்ல முடியாது வளர்ச்சி நோக்குள்ள போயிகிட்ருக்குது அப்படி தான் சொல்ல முடியும் எல்லா இடத்திலையுமே இந்த பேஷன் ஷோவில் கூட பாருங்கள் வித விதமாக வந்து பார்த்திங்கன்னா என்னது ஷ் ஷோக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்துகிறான் இப்படி நிறையா இருக்குது ஆமாம் என்ன ஆடை ஆடை அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ துணி பட்டு அதே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா துணியெலாம் செஞ்சிகிட்ருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நூல்ல வித விதமான ஆடைகளை வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மெ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் வந்து ஆடைகள் வடிவமைப்பெலாம் துணிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா முதன்மையான இடமா இருக்குது அதுமாதிரி திருப்பூர் பெங்களூரு இந்த ஊருகள்லாம் அவங்கனால எ ஆடை வடிவமைப்பு என்பது பல பரிமாற்றங்களை வடிவமைப்பிலையும் சரி அதன் உள்ளடக்கத்திலையும் சரி மெகா வளர்ச்சியை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அதே டோலிவுட்டு பாலிவுட்டுலாம் பாதித்துள்ளதானு கேட்டா நா என்னப் பொருத்த வரைக்கும் நா இந்தமேரி சொல்லுவேன்